நான் எங்கள் வீட்டில் செடி வளர்க்குறேன் ரோஸ் செடி மல்லிப்பூ செடி சாமந்தி செடி செம்பருத்தி மருதாணி கீரை இந்த மாதிரி எல்லாமே நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்க்றோம் இந்த மாதிரி ஊருக்கு எங்கேனா போகணும் அப்படினு சொன்னால் பக்கத்து வீட்டு கீத்தா ஆண்ட்டி கிட்டே நான் சொல்லிகிட்டு போவேன் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஆண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெலாம் நல்லா செடிக்கு ஊற்றுங்க அப்படினு சொல்லிட்டு போவோம் ரோஸ் செடிக்கு இந்த மாதிரி மற்ற ரோஸ் செடி இந்த மாதிரிக்குலாம் முட்டை இந்த மாதிரி சாணி இது எல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்டி நான் போட்டுப் போகிறேன் அதுக்கு அப்புறம் ஊருக்கு போயிட்டு என்னெனான்னு இன்றைக்கு நயிட்க்குள்ள வந்துருவேன் இல்லை நாளைக்கு வந்துருவேன் சொல்லிகிட்டு போவேன் அவங்க பார்த்துக்குகோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன் நல்லா பார்த்துப்பாங்க அதுக்கு அப்புறம் ஆடு மாடெல்லாம் கோழியெலாம் பார்த்துக்கோங்க ஆண்ட்டி இந்த பக்கம் போனால் மிதிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க பக்கத்து வீட்டில் நிறையா மாடு ஆடு எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு போவேன் பார்த்துக்கும் நல்லா பராமரிக்கணும் நல்லா சேஃப்டி அதுக்கு என்னென்ன தேவையோ அந்த சேஃப்டியெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம் அதுக்கு அப்புறம் டெய்லி நல்லா சேஃப்டியாக அதை பார்த்துக்கோங்க ஆண்ட்டி தேவை மாடு ஆடு கோழிக்கெலாம் இது என்னென்ன தேவையோ அது எல்லாம் போடுங்க செடிக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் போட்டு நல்லா இது பராமரிங்க தண்ணி நல்லா ஊற்றுங்க அப்போ தான் மரம் நல்லா செடி நல்லா வளரும் அப்படினு சொல்லிட்டு நாங்கள் போவோம்